குமுதம் ஆனந்த விகடன் புக்குகள் கதைகள்லாம் நல்லா படிப்போம் அந்த புக்குங்களை நாங்கள் பார்த்து டிவியில் பார்த்திங்கன்னா சீரியல்கள் நல்லா பார்க்குவோம் நாங்கள் எதிர்நீச்சல் பார்த்திங்கனா ஒரு பெண்கள் எப்படி இருக்கணும் குடும்பத்தில் வந்து ஆண்களுக்கு மேலே இருக்கக்கூடாது அடிமையாக வாழனுன்ற ஒரு கோட்பாடு அந்த கதையில் பெண்கள் வந்து இப்ப சமையலறையிலே இருக்கணும் சுதந்திர வாழ்க்கையே இருக்க கூடாதுன்ற ஒரு அந்த ஆளுக்கு கோட்பாடு அந்த கதை ரொம்ப குடும்பத்துக்கு ஏற்றது பெண்கள் எப்படி இருக்கணும் ஆண்கள் எப்படி இருக்கணுன்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்டெலாம் இருக்குது எதிர்நீச்சல் வந்து அப்புறம் இந்த கதை பார்ப்போம் வானத்தைப்போல சுந்தரி கதை பார்க்குவோம் சில கதைகள் வந்து சீரியலில் வந்து நல்லா விரும்பி பார்க்குவோம் நாங்கள் தூக்கம் வந்தாக்கும் சரி அந்த கதைங்கள வந்து ரொம்ப சீரியசாக நாங்கள் ஈடுப்படுத்துவோம் பாசமலர் சிவாஜி இது பார்ப்போம் அப்புறம் ஆயிரத்தில் ஒருவன் சிவாஜி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எம் ஜி ஆரும் பிடிக்கும் ஜெயலலிதா படத் படம் நடிக்கிறது லதா நடிக்கிறது கூட கே ஆர் விஜயா இவங்கல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு சீரியலும் பார்ப்போம் படமும் பார்க்குவோம் நல்லா அவங்கள விரும்பி நாங்கள் புத்தகங்களும் படிப்போம்